நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து எந்த ஒரு டூரும் போகல ஆனால் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து போயிருக்கேன் கொடைக்கானல் போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் அங்கே போய்ட்டு பிளாக் தண்டர்லாம் போய் விளாடிட்ருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுவும் காலேஜில ஃபிரெண்ட்ஸ் கூட போனதனால அது ரொம்ப மறக்க முடியாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் அங்கேதான் காலேஜில் ஃபிரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்கேன் மற்றபடி நான் எங்கேயும் டூருக்கு போனது கிடையாது ஆனால் நிறைய கோயிலுகளுக்கு போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் சுற்றுலா போனேன் அப்படின்னா அது வந்து என் காலேஜில தான் அது வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அந்த மெமரீஸ் வந்து நான் என்றைக்குமே மறக்காமல் இருப்பேன் ஸோ இந்த மெமரிஸை வந்து உங்ககூட ஷேர் பண்ணிக்கிறதில் ஹேப்பி தேங்க்யூ